ஹலோ ஹலோ ஜவஹர் ஸ்கூல் ப்ரின்ஸ்பல் சாருங்களா சார் சார் நாங்கள் லால்குடிலேருந்து வர்றோம் எங்கள் பையன் வந்து டென்த்து பாஸ் பண்ணியிருக்கான் உங்கள் ஸ்கூல் வந்து திருச்சிலேயே ஃபேமஸான ஸ்கூல்னு கேள்விப்பட்டேன்ங்க சார் அட்மிஷன் போடுறதுக்கு என்னென்ன வேணும்ன்ட்டு சொன்னீங்கன்னா சிபிஎஸ் தான் சிபிஎஸ் தான்

ஆமாம் ஆமாம் சார் மார்க்கு வந்து நைன்ட்டி பர்சண்டேஜ் எடுத்திருக்கான் சார் மார்க்கு சார் கம்ப்யூட்டர் சயின்ஸ் வேணும்ன்றான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிடைக்குமா சார் சார் ஃபீஸ் ஸ்டக்ச்சர்லாம் ஃபீஸ் ஸ்டக்ச்சர்லாம் எப்படி சார் ஃபீஸ் ஃபீஸ் ஸ்டக்ச்சர்லாம் எப்படி சார் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆ ஓகே சார் ஓகே சார் சார் வேன் வேன் ஃபீஸ் வேன் ஃபீஸ் தனியாக வந்துடுமா சார் அது சார் அது இல்லாம அது இல்லாம இப்போ இந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் கிளாஸஸ்லாம் இருக்குது யோகா க்ளாஸ் இருக்குது டான்ஸ் க்ளாஸ் இருக்குது அந்தமாதிரி ஏதாவது கிளாஸஸ்லாம் அவைலபிளாக இருக்கா சார் உங்கக்கிட்டே ஓகே சார் நீட் கோச்சிங் இருக்கா நீட் கோச்சிங் இருக்கா அந்தமாதிரி ஆ ஓகே ஆ ஆமாம் ஜேஇ இல்லை சார் இன்னொரு கேட்டார் அதுக்காக நான் விசாரிக்கிறேன் எல்லாம் எப்படின்ட்டு ஆ ஓகே

ஓகே சார் ஓகே சார் ஹாஸ்டல் ஃபெஸிலிட்டிலாம் எப்படி இருக்கா சார் ஹாஸ்டல் எப்படி ஸ்கூல் பக்கத்துலேயேவா இல்லை லாங் போகணுமா பஸ் போய்விட்டு போகணுமா எப்படி சார் ஓகே சார் ஃபுட்டுலாம் எப்படி சார் வெஜ்ஜி வெஜ்ஜா நான்வெஜ்ஜா எப்படி ஓகே சார் ஓகே சார் சார் எவ்வளோ கிலோமீட்டர் வரைக்கும் பஸ் பஸ் ஃப்ரீ அதுமாரி எஏதாவது இருக்கா இவ்வளோ கிலோமீட்டர் வரைக்கும் பஸ் ஃப்ரீயாக விடுறோம் அப்படின்ற மாதிரிலாம் ஓகே சார் ஓகே சார் சார் நான் வரும்போது என்ன சார் ஓகே சார் ஓகே சார் ஓகே சார் ஓகே சார் ஓகே சார் சார் நான் வரும்போது என்னென்ன சார் எடுத்துட்டு வரணும் அட்மிஷன் போடுறதுக்கு ஓகே சார் ஆ ஆமாம் ஓ ஓகே சார் இல்லை சார் இன்னும் வாங்கலை சார் மார்க்ஷீட் வாங்கும்போதுதான் தர்றேன்னு சொல்லியிருக்காங்க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 ஓகே சார் நான் எடுத்துட்டு நான் இப்போ இப்போ நாளைக்கு சாட்டர்டேவாக இருக்குது நான் மண்டே வர்றேன் சார் மண்டே வரலாமா

ம் ஓகே சார் ஓகே சார் ஓகே சார் நான் வர்றேன் சார் நான் வந்துவிட்டு நான் உங்களுக்கு கால் பண்ணுறேன் நான் இல்லைன்னா கால் பண்ணுறேன் ம்

சரிங்க சார் எடுத்துட்டு வந்துடுறேன் சார் நான் வரும்போது எல்லாத்தையும் பத்திரமா எடுத்துட்டு வந்துட்றேன் கூட்டு பையனையும் கூப்பிட்டு வந்தடுறேன் சார் ஓகே சார் தேங்க்யூ சார் ஓகே